இப்போ பிறந்த புது குழந்தைகள் நியூ பான் குழந்தைகளை நம்ம எப்படி கவனிச்சிக்கணும்னா டெய்லி வந்து நம்ம ரொம்ப லேட்டாகவும் குளிப்பாட்டக்கூடாது ரொம்ப ஏர்லி மார்னிங்கும் குளிப்பாட்டாமல் வெயில் டைம்லலான் ஒரு எயிட்டோ கிளாக் நயனோ கிளாக் அந்தமாதிரி குளிப்பாட்டி விட்டுறணும் காலையில கொஞ்சம் ஆயில் தேய்ச்சி அவங்களுக்கு மசாஜ் மாதிரி பண்ணி விடணும் அந்தமாதிரி பண்ணி விட்டா அவங்களுடைய உடல்கள் வந்து பலமாகும் அந்தமாதிரி சொல்லுவாங்க அதனால் அந்த மாதிரி பண்ணுவோம் அதுக்கு அப்புறம் ஒரு நயனோ கிளாக்குக்கு சம்மர் டைம்ல கொஞ்சம் விண்டர் டைம்னா ஒரு டென்னோ கிளாக் மேலே கொஞ்சம் வெயில் இருக்கிற டைம்ல நம்ம அவங்கள குளிப்பாட்டி விட்டுட்டு நாம பார்த்துக்குணும் அதேமாதிரி ஈவினிங் டைம்லயும் ஏன்னா குழந்தைகள் வந்து தவழ ஆரமிச்சதுக்கு அப்பறம் அவங்க ஓடி கிட்டே இருப்பாங்க அவங்க உடல் வந்து அதனால வலி இருக்கும் அந்த வலியினாலதான் நைட் நேரம் அவங்க சரியாக தூங்க மாட்டாங்க அந்தமாதிரி நேரத்தில் வந்து நம்ம என்ன பண்ணனும்னா நம்ம நைட் அவங்கள சாப்பிட்றதுக்கு முன்னாடி லைட்டாக கொஞ்சம் மிதமான வெந்நீரை வச்சு அவங்க மேலே கொஞ்சம் கழுவி விட்டோம்னா அவங்களுக்கு அந்த வலிகள் வந்து குறையும் அப்பன்னா அந்த பசங்க நைட் வந்து நல்லா தூங்குவாங்க ஃபுட் வந்து சாப்பாடு வந்து ஒரு அஞ்சு மாதம் வரைக்கும் நம்ம தாய் பால் கொடுப்போம் அஞ்சு மாதத்துக்கு அப்பறம் க மெதுவாக நம்ம டாக்டர் சஜஷன் கேட்டு இட்லி லைட்டாக மசிச்சு கொடுக்கலாம் சும்மா ஒரு கா இட்லி கிட்ட எடுத்து அதை நல்லா பால்ல நல்லா மசிச்சு அப்படியே பசங்களுக்கு கொடுக்கணும் மதிய நேரத்தில் நம்ம கொஞ்சமாக சாதம் வடித்த சாதம் கஞ்சி மாதிரி அடிச்சி கொடுக்கலாம் அப்பறம் காய்கள் கொஞ்சம் மசிச்சு அந்த பசங்களுக்கு அதோடய சேர்த்து காயும் நல்லா குலைய வேக வச்சு அதோடய சேர்த்து அடிச்சு மசிச்சு நம்ம நல்லா கூல் மாதிரி அதில் ஸ்பூன்ல ஊட்டுற மாதிரி மசிச்சு கொடுக்குறோம் நைட் நேரத்திலையும் நம்ம முடிஞ்சளவுக்கு லைட் ஃபுட்டாக கொடுக்க பார்க்கணும் அப்பறம் நாமளும் குழந்தைகளுக்கு தாய் பால் கொடுக்கணும் ஒரு வயதுக்கு வரைக்கும் நாம முத ஒரு அஞ்சிலேருந்து ஏழு மாதம் வரைக்கும் இந்தமாதிரி மைல்டான ஃபுட் எட்டு மாசத்துக்கு அப்பறம் எட்டு மாதத்துக்கு அப்பறம் எட்டு மாதத்துக்கு அப்புறம் சாப்பாடு பசங்க கொஞ்ச கொஞ்சமாக லைட்டாக பிசஞ்சி மசிச்சு இந்தமாதிரி நம்ம கொடுக்கலாம் குழந்தைகளை பார்த்துக்கும் போது நல்லா நம்ம அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணனும் அவங்க விளையாட போது நாமளும் கூட சேர்ந்து அவங்க கூட விளையாடி கிட்டு அவங்க கவனம் இருந்துகிட்டே இருக்கும் நாம அவங்க கிட்ட எதாவது பேசி கிட்டே இருக்கணும் பேசி கிட்டே இருக்கும்போது குழந்தைகள் வந்து அதை அப்சர்வ் பண்ணிகிட்டே இருப்பாங்க அதுக்கு நமக்கு இமீடியட்டாக ரியாக்ட் பண்ண மாட்டாங்க குழந்தைகள் நாம கவனிக்கும் போது அதை சொல்ல மாட்டாங்க ஆனால் நம்ம அவங்களுக்கு பேசுகிறதுக்கு நம்ம நாம அவங்க கிட்ட எதாவது பேசிக்கிட்டே இருந்தோம்னால் குழந்தைகள் அதை கேட்டுகிட்டே இருப்பாங்க கேட்டுகிட்டே இருந்துட்டு நாம அதை கவனிக்காதப்ப குழந்தையை கவனிக்காதப்ப குழந்தை தனியாக விளையாடும் போது நாம சொல்லி கொடுத்த வார்த்தைகளை அப்சர்வ் பண்ண வார்த்தைகளை தானாக பேச ஆரமிப்பாங்க வீட்டில பெரியவங்க இருந்தாலும் சின்ன குழந்தைகள் பசங்களுக்கு அண்ணனோ ஒரு அக்காவோ தம்பியோ யாரோ இருந்தால் அந்த பசங்க ஈஸியாக பேச ஆரமிச்சிருவாங்க ஏன்னா குழந்தைகளும் குழந்தைகளோட ஈஸியாக இன்ட்ராக் ஆவாங்க இன்ட்ராக்ட் ஆகும்போது குழந்தைகள் அந்த குழந்தைகள் எதாவது பேசிக்கிட்டே இருப்பாங்க அதனால் பேசும்போது பேசிருவாங்க வீட்டில பெரியவுங்க இருந்தாலும் எதாவது குழந்தை கிட்ட பேசி கிட்டே இருப்பாங்க பேசிருவாங்க ஸோ இந்த மாதிரி குழந்தைகள் இல்லாத வீடோ இல்லை ஒரு பிள்ளையாக இருக்குது பெரியவங்க யாரும் இல்லை நம்ம தனியாக இருக்கோம் குழந்த மட்டுந்தான் நமக்கு அப்படினா நாம தான் கொஞ்சம் டைம் எடுத்து குழந்த கூட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் குழந்தைகளை முடிஞ்சளவுக்கு சீக்கிரமாக நைட் சாப்பாடு கொடுத்து ஏழர எட்டு மணிக்கு அந்தமாதிரி டைம்ல தூங்க வைக்க ஆரம்பத்திலேந்தே நம்ம பழக்கிட்டோம்னா அதே பழக்கத்துக்கு வந்திருவாங்க நைட் அவ்வளோ ஏர்லியாக தூங்க வைக்கிறதுனால காலையிலயும் ஆறு மணிக்கு அஞ்சரைக்குலாம் அவங்க எழுந்திரிக்க ஆரமிப்பாங்க சின்ன குழந்தையாக இருக்கும்போது அப்பறம் வளர வளர ஆறு மணி ஆறே கால் அந்தமாதிரி எழுந்திரிக்க ஆரமிச்சிடுவாங்க நைட் ஆனா முடிஞ்சளவு நம்ம எட்டு எட்டர குள்ள தூங்க வச்சிடணும் அப்படி நம்ம லேட்டாக நம்ம ஆரம்பத்திலையே குழந்தைகளை மதியம் நல்லா தூங்க போட்டுட்டு ஈவினிங் நல்லா தூங்குறாங்கனு தூங்க விட்டுட்டு விளையாடவிடாம அவங்கள தூங்க வச்சிக்கிட்டே இருந்தோம்னா நைட் அந்த பசங்க தூங்காமல் அன் டைம்ல வரைக்கும் முழிச்சிருந்ததனால்தான் காலையில ஏர்லி மார்னிங் லேட்டாக எழுந்திருப்பாங்க எட்டு மணி பத்து மணி எழுந்திரிக்கற பசங்க சாப்பிறதுக்கு லேட் ஆகும் நம்ம ஆறு மணிக்கு எஞ்சாங்கன்னா அவங்களுக்கு நல்லா நம்ம மசாஜ் பண்ணி விட்டுட்டு கொஞ்ச நேரம் அவங்கள நல்ல விளையாட விட்டோம்னா பசங்க அந்த காலையில பிரிஸ்காக தவளுறது ஓடுகிறது அந்த கொஞ்ச கொஞ்சமாக நடக்கிறது அதெல்லாம் பண்ணுவாங்க விளையாடிட்டு அதுக்கு அப்பறம் ஒரு எட்டு மணியை போல ஃபுட் கொடுத்தம்னா அதுக்கு அப்பறம் கொஞ்சம் கேப் விட்டுட்டு ஒரு டென்னோ கிளாக் குளிப்பாட்டிவிட்டு அப்படி இப்படின் நம்ம வச்சிக்கலாம்